ஹலோ நவநீதமா நான் செல்வி பேசுகிறேன்டி நான் நல்லா இருக்கேன்டி நீ எப்பிடிரி இருக்க ஓகே ஓகே உன் கிட்டே ஒரு ஆலோசனை கேட்கலான்னு தான்டி கால் பண்ணிணேன் இப்போ ஃப்ரீயா இல்லை வேறு வேலையில் ஏதோ இருக்கீயாடி நம்ம கொஞ்சம் வெளிநாடு போய்விட்டு வரலான்டி ஓகேடி ரொம்ப சந்தோஷோம் போகலாமா சரி உனக்கு தான் தெரியுமே எனக்கு சனி ஞாயிற்று கிழமையில தான் ஃப்ரீனு ஆ ஆமாம் முன்பதிவு பண்ணால் சிரமந்தான் ஆனால் நீதான் உன் பசங்களோடு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய்விட்டு வரயில்ல அதனால் தான் கேட்டேன்டி ஆமாம் சிங்கப்பூர் போகணுன்டி பரவாயில்ல விமான டிக்கெட் தொக அதிகமாக இருக்குதுன்னு தெரியும் இருந்தாலும் போகலான்டி நீ ஏற்பாடு பண்ணுடி சரிடி நீ ஏஜெண்டு கிட்டே கேட்டு சொல் இந்த வாரம் சனி ஞாயிற்று கிழமையில தான் போகணும் ஓகேடி நீ டிக்கெட் அப்ளை பண்ணிவிட்டு சொல்லுடி சரிடி நான் அப்புறம் வந்து பேசுகிறேன்டி டாடா பாய் பாய்